நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கனா இப்போ தமிழ்மொழிதான் பயன்படுத்திகிட்டுருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா செட்டியார் கடைகளிலும் அவங்களோட மொழி தெலுங்காக இருக்கும் ஆனால் வந்து நம்மளோடய தமிழ்மொழியை தான் பயன்படுத்தி பேசுகிறாங்க மேலும் வந்து இப்போ கீரை வியாபாரம் செய்கிறவங்க கூட வல்லாரை கீரை சாப்பிட்டால் நமக்கு வந்து ஞாபகசக்தி அதிகமாகும் இந்தமாதிரி தமிழ்மொழியில் தான் பேசி அவங்களோட வியாபாரத்தை செய்கிறாங்க